தமிழ்நாட்டில் பெரிய சினிமா தியேட்டர் எங்கே இருக்குன்னால் சத்யம் தியேட்டர் அங்கே வந்து ஒவ்வொரு மூவிக்கும் அதோடய மூவிய பொறுத்து டிக்கெட்லான் வாங்கறாங்க அடுத்து விஜயா சினிமா தியேட்டர் அதுலேயும் உங்களுக்கான பெரிய மஹால் மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு மூவியை பொறுத்து தான் டிக்கெட் வாங்கறாங்க நீங்களும் போயிட்டு அதை பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் கமலா தியே மஹால் அதுலேயும் நல்லா பெருசாக தான் க்ரேண்டாக தான் இருக்குது புது படங்கள்லாம் எல்லாமே வரும் அதெல்லாம் மூவியை பொறுத்து தான் டிக்கெட்டும் வாங்கறாங்க நீங்களும் போய் பார்க்கலாம் இதெல்லாம் டிக்கெட் விலை எல்லாம் வசதிகள்லாம் எல்லாம் வசதியுமே இருக்குது டிக்கெட் விலைல்லாம் மூவியை பொறுத்து தான் வாங்கறாங்க சத்யம் விஜயா மஹால் எல்லா இது இந்த தியேட்டருங்களாம் போய் பாருங்க புது படம் ஒன்றுலான் வரும் டிக்கெட்டை விலைய பார்த்திங்கள்னா மூவிக்கு பொறுத்த மாதிரி தான் டிக்கெட் விலையெல்லாம் வரும் நீங்களும் பார்த்து ரசிக்கலாம் வசதிகள்லாம் எல்லா வசதியுமே இருக்குது ஃபுல் செக்யூரிட்டி தான் நீங்களும் போய் பாருங்க விசிட் பண்ணுங்க